ஹலோ யாரு சொல்லுங்கள் மேம் குட் ஈவினிங் மேம் அப்படியா மேம் ஓகே மேம் கிரேட்ஸ்லாம் எப்படி மேம் எடுக்கிறான் டியூஷன்லாம் போகிறானே மேம்

ஓகே மேம் ஷோர் மேம் தேங்க்யூ மேம்